சொல்லுங்கம்மா சரிங்கம்மா ம் சொல்லுங்கள் உங்களுக்கு எத்தனை மணி நேரம் உங்களுக்கு அந்த நைட்டு ஃபங்க்ஷனு மா காலையில் ஃபங்க்ஷனு இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கீங்களா

எங்களுக்கு நீங்கள் எப்படிங்கம்மா மணி நேரத்து மண்டபம் ஃபர்ஸ்ட்டு எங்கேங்கம்மா இருக்குது ஓகேங்கம்மா நாங்கள் வர்றோங்க நீங்கள் எந்த மாதிரி எவ்வளோ நேரத்தில் ஃபங்க்ஷனுங்க உங்களுக்கு டைமிங் சொல்லுங்கள் ஓகேங்க ஓகேங்க டேட்டுங்கம்மா ம் ம் ஜனவரி சரிங்கம்மா உங்களுக்கு அப்போ நைட்டும் சாய்ங்காலம் நைட்டு எத்தனை மணிக்குங்கம்மா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்கம்மா ஓகேங்க நான் நைட்டு ஒரு அஞ்சு ஒரு ஈவ்னிங் ஒரு அஞ்சரை மணிக்கு வந்துட்றேங்கம்மா

ஒரு அஞ்சரை மணிக்கு வந்துட்றேங்க வந்துவிட்டு ஃபங்க்ஷன் நைட்டு எத்தனை மணி வரைக்குங்கம்மா இருக்கும் ஓகேங்கம்மா சரிங்க நாங்கள் நைட்டு வந்து ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் ஃபோட்டோ எடுத்துவிட்டு மறுபடியும் காலையில் நாங்கள் நேரத்தில் எத்தனை மணிக்குங்கம்மா முகூர்த்தம்

கண்டிப்பாக வீடியோ ஃபோட்டோஸ் ரெண்டுமே எடுத்தாதாங்கம்மா நல்லாருக்கும் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லுறதுங்களா ம் ம் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு காலையிலங்குறப்போ எனக்கு வந்து நான் வந்து பல்லடத்துலேருந்து வரணுங்கம்மா திருப்பூரு நான் அப்படி வர்றப்போ எனக்கு சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்க்கு நாற்பதாயிரங்கம்மா வீடியோஸுக்கு ஒரு இருபதாயிரங்கம்மா மொத்தம் டோட்டலாக அறுபதாயிரம் வருதுங்கம்மா கண்டிப்பாங்ககம்மா நாங்கள் அந்தமாதிரி தான் எடுப்போம் நீங்கள் வே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஃபோட்டோ வாங்கி பார்த்துருப்பீங்கள்லங்கம்மா அந்தமாதிரி நல்லா நீட்டாக எடுத்துத்தரோங்க நீங்கள் சொன்ன டைத்துக்கும் நாங்கள் பண்ணித் தரணுங்க ஃபோட்டோ நான் கண்டிப்பாக அஞ்சரை மணிக்குலாம் அங்கே வந்துட்றேங்கம்மா ஆ அது கொஞ்சம் பார்த்துக்கலாங்கம்மா ஏன்னா நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட அறுபதாயிரம் சொல்லிருக்கேன் எனக்கும் வே வண்டி வாகனத்தில் தான வர்றணும் அதனால் பெட்ரோல் அடிக்கிறது இதுலல்லாம் வெயிட்டிங் இது பண்ணுறது எல்லாமே இருக்குது இல்லைங்க அதனால் நாங்கள் அறுபதாயிரம் உங்களுக்கு சொல்லிருக்கிறேன் வேணா எக்ஸ்ட்ரா வேணா கொஞ்சம் அமௌண்ட்டு ஒரு ரெண்டாயிர்ரூவா அப்படிங்குற மாதிரி தான்மா குறைக்க முடியும் ஓகேங்கம்மா ஓகேங்க ஓகேங்க